உலகத்துலேயே முதல் முதல் முதல் தோன்றின மனிதன் வந்து பிறந்த இடம் வந்து பார்த்திங்கனா லெமோரிய கண்டம்னு ஒரு கண்டம் அந்த கண்டன் வந்து என்னது இப்போதிக்கி கடலுக்கு அடியில் போய்டுச்சு அது வந்து அழிஞ்சுடுச்சி ஆனால் அங்கே முதல் முதலில் தோன்றின மனிதன் வந்து ஃபஸ்ட்டு சைய்கையால பேசிக்கிட்டாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட சைய்கைகள் வந்து கூச்சல் சத்தம் போட்டாங்க அப்புறம் வந்து அந்த சத்தங்கிறது வந்து வடிவம் எடுத்து ஒரு மொழியாக மாறுச்சு அந்த மொழி வந்து முதல் முதலில் தோன்றின மொழி வந்து தமிழ் மொழி தான் அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி வந்து தமிழ் மொழி தான் அப்படியாக பட்ட அந்த தமிழ் மொழியை வந்து பாதுகாக்க வேண்டியது வந்து ஒவ்வொரு தமிழ் பேசக்கூடிய மனிதர்களும் தமிழருக்கும் முக்கியமான கடமைன்னு ஒன்று இருந்ததுன்னா அது வந்து அந்த மொழியை வந்து பாதுகாக்கிற மொழி தான் பாதுகாக்கிறது தான் ஏன்னு கேட்டிங்கனா அதாவது இப்போதிக்கி வந்து உலகத்துலேயே அதிக மனிதர்களால் பேசக்கூடிய மொழி வந்து ஆங்கிலமாக போய்டுச்சு அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து அனைத்து இந்த உலகத்தையே கைப்பற்றி அவங்க வச்சிருந்ததினால அவங்களோட அந்த மொழியை வந்து எங்கே பார்த்தாலும் பரப்பிவிட்டாங்க அந்த அந்த அதன் காரணமாக வந்து எவ்வளவோ மொழிகள் வந்து அழிஞ்சு போய்டுச்சு அழியும் தருவாயில் இருந்த இருக்க கூடிய மொழிகளும் இப்போதிக்கி இருக்கு இப்போ அழிவை நோக்கி போய்கிட்ருக்க மொழிகளில் வந்து தமிழ் மொழியும் இப்போ ஒன்றாயிடுச்சி இப்போ இந்தியாவுலேயே பாத்துகிட்டிங்கனா இந்தி திணிப்புங்கிறது வந்து இப்போதிக்கி வந்து பெரிய பிரச்சனையாக போய்ட்ருக்குறது ஒரு விஷயம் ஏன் அதாவது இந்தியாவில் இருக்கிற அனைவரும் வந்து இந்தி கட்டாயமாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து தமிழ்நாட்டில் தான் அதிக நபர்கள் வந்து தமிழ் மொழியை வந்து பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுக்கு போகிற போகிற தமிழர்கள் கூட அங்கேயும் போய் தமிழ் மொழியை தான் பேசுகிறாங்க அவங்களுக்காக அங்கே வந்து தமிழ் திரையுலக கலைஞர்கள்லாம் போய் அவங்களுக்காக அங்கே போய் அந்த இசை நிகழ்ச்சிகள் அப்புறம் வந்து ஆடியோ லான்ச்சு இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெளியூரில் போய் தமிழில் செய்கிறாங்க இதலாம் வந்து தமிழ் மொழியை வந்து பாதுகாக்க உலகமெங்கும் கொண்டு போகிற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியை வந்து இன்னொரு வகையில் வந்து கட்டாய பாடத்திட்டமாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சுருக்கு அதாவது இது வந்து முன்னாடியே முன்னாடிலேருந்து இந்த திட்டம் வந்து இருக்கு தமிழ் மொழியை வந்து குழந்தைகள் படிக்கிற பாடத்திட்டத்திலே வந்து கட்டாயமாக்கிட்டாங்க இதனால வந்து அந்த தமிழ் மொழியோட தமிழ் மொழியை வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து வீட்லேயும் வீட்லேயும் பேசுவாங்க அதே மொழியை பற்றின இலக்கண அறிவு இலக்கிய அறிவுலாம் பற்றி கல்லூரிகள்லேயும் சொல்லிக் கொடுக்கப்படுது அப்புறம் பள்ளிகள்லேயும் சொல்லி கொடுக்கப்படுது கற்றுக்கொடுக்கப்படுது அப்புறம் எழுத்து மூலியமாகவும் அதாவது சில பேருக்கு தமிழ் மொழியை பேச தெரியும் ஆனால் எழுத தெரியாது எழுதும்போது நிறையா பிழைகள்லாம் வரும் அதாவது அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தடுக்கிறதுக்காக சின்ன வயசுலேருந்தே நம்ம தமிழ் மொழியை படிக்கிறது எழுதுவது அதை வந்து ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்து அதில் தேர்ச்சி பெறணும் அதை மாதிரி பண்ணும்போது வந்து நம்மளோட தமிழ் மொழியை வந்து அழியாமல் நம்ம பாதுக்காக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊர்கள் அப்புறம் மாநிலங்கள் அனைத்தையும் வந்து அந்த எழுதுகிற அந்த பலகையில் வந்து தமிழ் மொழியில் தான் முதலிடம் கொடுத்து தமிழ் மொழியில் தான் இப்போ மயிலாடுதுறை மாவட்டம்னு ஒரு பலகையில் எழுதுகிறாங்கன்னா அந்த பலகையில் வந்து தமிழில் தான் எழுதியிருக்கணும் மயிலாடுதுறை மாவட்டம் அப்படின்னு தமிழில் தான் எழுதியிருக்கணும் அந்த அது மாதிரி பண்ணுறதாலயும் தமிழ் மொழியை அழியாமல் பார்த்துக்கலாம் இப்ப வந்து சில இடங்களில் வந்து தமிழ் மொழியில் எழுதியிருக்க அதாவது அந்த கர்நாடகா சைடுலலாம் கர்நாடகா மாநிலத்திலலாம் கர்நாடகத்தை ஒட்டி உள்ள தமிழ்நாட்டுக்கு உட்பட்ட மாவட்டங்கள்லாம் வந்து தமிழ் மொழியில் எழுதியிருந்தால் அதை கிழிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க செய்கிறாங்க அவங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால இது மாதிரி அவங்களோட வெறுப்புகளை வந்து இது மாதிரி காட்டுறாங்க தமிழ் மொழியை அழிக்கணுங்கிற மாதிரி தமிழனை வந்து எந்த ஊரில் போனாலும் ஒரு மாதிரி கேவலமாக அதாவது தமிழ் மொழி பேசுறதினாலயே இத ஒரு மாதிரி கேவலமாக அதாவது ஆங்கிலத்தை பேசாமல் தமிழ் மொழியில் பேசுறதினால அவங்களை வந்து கேவலமாக நடத்துகிறாங்க அந்த அத்தகைய வந்து இழிவான நிலைக்கு வந்து இந்த தமிழ் மொழி வந்து தள்ளப்பட்டிருக்கு ஆங்கிலம் பேசினா வந்து ரொம்ப படித்தவன்னு அப்டின்னு நெனைச்சுக்கிறாங்க அதாவது பேரறிஞர் அண்ணா வந்து தமிழ்லேயும் புலமை பெற்றவர் ஆங்கிலத்துலேயும் புலமை பெற்றவர் அத்தகைய பேரறிஞர் அண்ணாவை பார்த்து ஆங்கிலம் மொழி பேசக்கூடிய சில விதிமுறைகளை வந்து மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர் வந்து பேரறிஞர் அண்ணா அவருக்கு நிகராக யாராலேயுமே இங்கே ஆங்கிலத்தில் வந்து அந்தளவுக்கு உரையாட முடியாது அவருகிட்ட அந்தளவுக்கு அவரோட பேச்சு திறமை வந்து ஆங்கிலத்துலேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் ஸ்வாமி விவேகானந்தரையும் எடுத்துகிட்டிங்கன்னா தமிழ் மொழியிலயும் அவரால் அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஆங்கில மொழியிலயும் அடிச்சுக்கிறதுக்கும் ஆள் கிடையாது இந்த உலகம் பார்த்து வியக்கிற திருக்குறள் புத்தகத்தை வந்து எழுதின திருவள்ளுவர் வந்து தமிழ் மொழியில் தான் எழுதியிருந்தாரு அந்த அத்தகைய தமிழ் புத்தகத்தை வந்து எத்தனையோ பிற மொழி அறிஞர்கள் வந்து இதனுடைய கருத்துக்கள பார்த்துட்டு அவங்க வந்து அவங்க மொழியில் வந்து இதை மொழி பெயர்த்து இந்த அந்த இந்த வந்து இந்த கருத்துக்கள் வந்து என்னுடைய மக்களுக்கும் போய் சேரணும் அப்டின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த மாதிரி தமிழ் மொழியில் இருக்க கூடிய நூல்கள் வந்து அவங்களோட மொழியில் வந்து மொழிபெயர்த்து அவங்களும் அதை வச்சு பயன் பெற்றாங்க தமிழ் மொழியில் உள்ள கட்டுரைகள் ஏன் நம்ம பாரதியாரை எடுத்துக்கிட்டிங்கனா சுதந்திர போராட்டத்திற்காக ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை அடிமை படுத்தின காலகட்டத்தில் வந்து அவரோட வந்து அந்த போராட்ட குணத்தை வந்து எதில் காட்டுறதுன்னு தெரியாமல் அவரை ஜெயிலில் போட்டப்பக்கூட அவர் சிறையில உட்காந்துகிட்டு தமிழ் மொழியின் மூலமாக அவர் கவிதையாக எழுதி அதை வந்து அது பத்திரிக்கைகளில் வெளியிட்டு அது மூலியமாக அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்னு அவர் சிறைக்குள்ளே உட்காந்து எழுதின கவிதைகளை படித்து வீரம் பிறந்து எத்தனையோ கழகங்கள் பிறந்து தான் சுதந்திரம்கிற ஸ்வாசக் காற்றை வந்து இந்தியா வந்து பெற்றது அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து பாரதியாரும் பாரதியாருடையே இருந்த அந்த தமிழ் பற்றும் தமிழ் மொழியோட அந்த வீரியமும் தான் தமிழ் மொழியில் மட்டும் தான் அந்த தமிழ் மொழியை எடுத்துகிட்டிங்னா அதில் உள்ள அந்த எழுத்துக்களையும் அந்த விலங்குகளோடவும் ஒப்பிட முடியும் இப்போ நம்ம அம்மான்னு கூப்பிட்றத வந்து மாடு வந்து அதோட தாயை கூப்பிட்ற மொழி வந்து அம்மா அம்மா அப்டின்னு தான் கூப்பிடும் அதோடு அதாவது நமக்கும் இந்த விலங்குகள் இயற்கையோடு வந்து தமிழ்மொழியும் இணைஞ்சு இருக்கிறதுனால தான் அது இத்தனை மூவாயிரம் ஆண்டுகளை தாண்டியும் மூவாயிரம் முப்பதாயிரம் ஆண்டுகளை தாண்டியும் அதுவோட இன்னும் நிலைச்சு இருக்குன்னா அதுக்கு இதான் காரணம் அத வந்து ஒவ்வொரு தலைமுறையும் நம்ம வந்து இப்போ வந்து எங்கள் தாத்தா பேசினாங்கன்னா என் உங்கள் தாத்தாகிட்டேரு து எங்கள் அப்பா பேசுவது கொறையுது தமிழ்மொழியோட தமிழ்மொழி பேசுவது ஏன்னா வந்து இப்போது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம்னா அந்த இடத்துல வந்து அதிகமாக கேக்கிறது வந்து ஆங்கிலத்தை தான் கேக்கிறாங்க இப்போதிக்கி ஆங்கில மொழியோட தேவை வந்து அதிகமாகிட்டு இப்போ நம்ம எந்த ஒரு ஊருக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் தெரியாத வெளியூருக்கு போனோம்னா ஆங்கில மொழி தெரிஞ்சுதுனா பொழைச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நெலமை இருக்கு எங்கே போனால் அதனால் தமிழ் மொழியை வந்து கத்துக்கிறதோட ஆர்வங்கிறது வந்து இப்போதிக்கி கொறைஞ்சிருக்கு கொறைஞ்சிருக்கு ஆனால் நம்ம அதை வந்து குறைய விடக்கூடாது ஏன்னா இத்தகைய பழமையான மொழியை வந்து பாதுகாக்கிறது வந்து நம்மளோட சமுதாய கடமையில் முக்கியமான ஒரு கடமை இது ஒன்று அதனால் நம்ம குழந்தைகளுக்கும் தமிழ் மொழியை சொல்லி கொடுக்கணும் நம்மளை சுற்றி உள்ளவங்கள்டேயும் நம்ம தமிழ் மொழியில் பேசணும் இப்போ வந்து நார்மலாக நம்ம பேசும் போது அதாவது நான் இப்போ நார்மலுங்கிறன்ன இந்த வார்த்தை கூட ஆங்கில வார்த்தை தான் நம்ம ஒரு வாக்கியம் சொல்கிறப்ப அதில் கூட ஒரு வேற அதாவது ஆங்கில மொழியோட கலப்பு வந்து இப்போ அதிகமாகிட்டு சொல்லப்போனால் என்னால் கூட அந்தளவுக்கு தமிழ்மொழியில் தூய தமிழில் வந்து உரையாட முடியாது நான் இந்தளவுக்கு பேசுவதே வந்து ஒரு எப்படி சொல்வது பேசணுன்றதுக்காக நான் பேசுவது தான் நம்ம நார்மலாக பேசுகிறப்ப சாதாரணமாக பேசுகிறப்ப இந்த ஆங்கில மொழியோட கலப்பு இல்லாமல் நம்மளால் பேச முடியாது இந்த மாதிரி இந்த ஆங்கில மொழி கலக்குது பார்த்திங்களா இந்த கலப்பு என்ன பண்ணும் அப்டியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் மொழியை சுத்தமாக எதுவும் இல்லாமல் வெறும் ஆங்கில மொழியாகவே வந்துடும் அது தான் வந்து இந்த ஆங்கில மொழி வந்து அனைத்து மொழியையும் அழிக்கிறதுக்கு காரணம் நம்மளிடம் வந்து அந்த ஆங்கில மொழியோட தேவை வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் இப்போ வந்து ஒரு ஒரு ஒரு கம்பெனி ஆரம்மிக்கிறாங்கன்னு வைய்ங்க அந்த கம்பெனியில் இருக்க கூடிய பொருட்களுக்கு வந்து ஆங்கில பேரை வைச்சா நல்லா அந்த பொருளுக்கான வணிகம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு இது தான் வெளியூர்களெல்லாம் போய் இந்த பொருளை நம்ம விற்றோம்னாலும் இதை வாங்க கூடிய வாடிக்கையாளர்கள் வந்து இந்த பொருளை பற்றின புரிதல் வந்து அவங்களுக்கு இருக்கும் இந்த ஆங்கில மொழிலேயே நம்ம வச்சுருக்கதுனால இந்த ஆங்கில மொழி தெரிஞ்சவங்க இப்போ நிறையா பேர் இருக்கதுனால இந்த பொருளுக்கான தேவை அதிகமாக இருக்குன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஆங்கில மொழியில் அந்த பொருளுக்கு வந்து பேர் வைக்கக்கூடிய நெலமை வந்து இப்போ இருக்கு அதனால் வந்து இப்போ ஆங்கில மொழியும் நம்மளுக்கு தேவை தான் அனைத்து மொழியும் தேவை தான் இருந்தாலும் இப்போ இப்போ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்னு எடுத்துகிட்டிங்கனா அவனுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய மொழி வந்து தமிழ் மொழி முதலில் தாய் மொழியை வந்து அவன் தரோவா தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இரண்டாவதாக வந்து ஆங்கில மொழியை நல்லா தெரிஞ்சுருக்கணும் மூணாவதாக வந்து ஹிந்தி வந்து அரைகொறையாவாச்சும் தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் ஹிந்தி தெரிஞ்சிதுனா இந்தியாவுக்குள்ள எங்கே வேணாலும் அவன் போய் பொழைச்சிக்கலாம் தமிழ் தெரிஞ்சுதுனா ஏன்னா அவன் தாய் மொழி அதை கத்துக்கிறதுக்கு அவனுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கு ஒருத்தன் வந்து அவன் தாயை எவ்வளோ நேசிக்கிறாங்கிறது வந்து அவன் தாய்மொழியை வச்சு தான் சொல்ல முடியும் சில வார்த்தைகளை வந்து வேற்று மொழியில் விவரிக்க முடியாது ஆனால் அதை வந்து தமிழ் மொழியில் விவரிக்கலாம் வார்த்தைகள் வந்து தமிழ் மொழியில் தான் வந்து கொட்டிக்கிடக்கு லட்சக்கணக்கான வார்த்தைகள் வந்து அதிகமாக இருக்க கூடிய வார்த்தைகள் வந்து தமிழ் மொழியில் தான் இருக்கு அதனால் தமிழ் மொழியை யாராலும் அழிக்கவும் முடியாது அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா வந்து அது நம்ம வாழ்வியலோடு இணைஞ்சிட்டதுனால இன்னொருத்தன் வந்து நம்மளை ஆள நெனைச்சாலும் அவனையும் வந்து தமிழ் மொழியில் இணைக்க வச்சிடுவோம் அது தான் வந்து தமிழ்மொழியோட இன்னொரு சிறப்பும் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை அது அழியாமல் நாம் பாத்துக்கிறதும் ஒவ்வொரு தமிழனோட கடமையும் சரி ஒவ்வொரு இந்தியனோட கடமையும் சரி ஒவ்வொரு மனிதனோட கடமையும் வந்து அந்த தமிழ் மொழியை வந்து பாதுகாக்கும்